நான் வந்து இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்குனேன் அந்த ப்ராடக்ட் வந்து ஏ ஆன்லைனில் வாங்கனதுனால எப்படி வா ப்ரா குவாலிட்டி செக் பண்ணுறதுன் தெரில அதை ஆன்லைனில் வரதுனால எனக் பார்த்து வாங்க முடி பார்த்து வாங்கற மாரி இல்லை ஆன்லைனில் வந்ததுனால அந்த ப்ராடக்ட் வாங்கனதுக்கப்புறோம் தான் நான் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் அதை அது ஒரு நெகட்டிவ் இருக்குது அதுக்கப்பறோம் பார்த்து டேமேஜ் எதாவது இருக்கா பார்த்துட்டு அந்த எதாவது ஒடஞ்சிருக்குதா இல்லை வளைஞ்சிருக்குதா இல்லை ப்ராடக்ட் மாறி வந்துருக்குதா அதெல்லாம் பார்த்து பார்க்கணும் அது ஒரு அது ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த ப்ராடக்ட்டில்